என்ன அரசு வேலைக்கு போனோம்னாக்கா படிப்பில் படி படிச்சுட்டு வேலைக்குப் போகிறவங்களும் இருக்காங்க இல்லை பணம் கட்டி வேலைக்குப் போகிறவங்களும் இருக்காங்க தனியார் கம்பெனிக்கு போனோம்னாக்கா சம்பளம் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும் ஓரளவுக்கு தான் கிடைக்க முடியும் வேலை கஷ்டமாக இருக்குதா இல்லை இருக்கும் வேலை சம்பளம் அதிகமாக க கிடைக்கிறது கஷ்டம் இதில் கவுர்மெண்ட்டு வேலைக்குப் போனோம்னால் நல்லது எந்த குப்ப இ எல்லாம் நல்லாயிருக்கும் தனியார் வேலைக்குப் போனோம்னால் குறிப்பிட்ட நாள் வேலைக்கும் எடுத்துக்கிட்டுக் குறிப்பிட்ட நாள் வேலையை விட்டுவிடுவாங்க என்ன என்ன